மேம் ரம்யா மளிகை கடையா மேம் நான் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா மேம் அப்புறம் ஆர்டர் நோட் பண்ணிக்கிறீங்களா ரின் பார் ரெண்டு ஹமாம் சோப் ஒன்று கொடுத்துருங்க லைசால் லெமன் ஒன்று கிட்கேட் பாக்கெட் ஒன்று கொடுத்துருங்க மில்க் பிஸ்கெட் பாக்கெட் ஒரு பத்து கொடுத்துருங்க ஆ ஆர்டர் டெலிவரி பண்ணிடுறிங்களா வீட்டுக்குதான் மேம் என் பேர் கீர்த்தனா நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா ஃபிஃப்டி செவன் பை எயிட் கேகே ரோட் அண்ணா நகர் விழுப்புரம் நோட் பண்ணிட்டீங்களா மேம் ஆ இன்றைக்கே கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லாருக்கும் ஆ ஓகே மேம் மேம் உங்களுதில் ஜிபே இருக்கா ஜிபே பண்ணிடலாமா ஆ சொல்லுங்கள் மேம்

டபுள் ஃபோர் செவன் ஒன்

டூ த்ரீ ஓகே மேம் நான் டென் மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பிடுறேன் அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஓகே மேம் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுறீங்களா ஆ ஷோர் மேம் ஷோர் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்